இப்போது கோழி வளர்த்தோன்னா அது ஈஸி இல்லை கண்ணு நாம் வந்து கோழி வாங்கிட்டு வந்து அதுக்கு ஒரு கூண்டு ரெடி பண்ணி அதுக்கு உண்டான பாதுகாப்பு பண்ணி வலையெல்லாம் செட் பண்ணி உள்ளுவிட்டு அதுக்கு ஊசி மருந்து மாத்திர கொடுத்து நைட் ஆனால் ஏன் கத்துது அது ஏன் கத்துது முட்டை வைக்க கத்தும் குஞ்சுகள நல்லா காப்பாற்றும் நாம்ப அதுக்கு தகுந்த மாதிரி போய் அதுக்கு தீனி போட்டு பாதுகாப்பு பண்ணி காலையில் எந்துரிச்சு அதை சுத்தம் பண்ணி பூச்சி புழு உள்ளே வராமல் பாதுகாக்கணும் கோழி வளர்த்துறதுன்னா விளையாட்டு இல்லை கண்ணு நல்ல கோழி நல்ல தரமான கோழி வாங்கணும் கோழிக்கு அப்பப்போ நோய் வரும் வெள்ளை கழிச்சின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த மாதிரி வந்துச்சுன்னா எல்லா கோழியும் நான் வளர்த்துறதுல நம்பளுதில் ஒரு ஐம்பது கோழி செத்து போச்சு நான் நல்லா அழுதேன் உக்காந்துட்டு அதனால நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அது மாதிரி கோழி வளர்க்கறது வந்து ரொம்ப சிரமம் பாதுகாப்பாக வளர்த்தோன்னா நன்மை